என்னைக் கவர்ந்தது காலையில் தெரியும் விடிவெள்ளி நட்சத்திரம் அது காலையில் பார்த்தோன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதை பார்த்தோன்னாவே மக மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் நிறைவையும் தரும் அதுப்போல் நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் ஒரு விடிவெள்ளி பிறக்கோனிட்டு அதுக்காக அத விடிய காலையில் எழுந்து பார்க்கிறது ரொம்ப விரும்பி பார்ப்பேன்